குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கே வந்து கொஞ்சம் பேர்தான் இருக்கிறாங்க அந்த கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சமூக அக்கறை உள்ள நெறிமுறைகள பயன்படுத்தி அவங்க வந்து முன்னுக்கு போகணுன்னுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்கள் வந்து தன்னை வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவராகவோ தாழ்வு மனப்பான்மையோடு பார்த்துக்குறாங்க அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்ம இருந்தோம்னால் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து தன்னோடய சமூகத்தில் ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்னோக்கியாக அவங்கள் வந்து செயல்படுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாநாயகர்கள் மாதிரி ஒவ்வொரு வகையான மக்களும் ஒவ்வொரு வகையான கதாநாயகர்களை எடுத்துக்கணும் அவங்களுக்குண்டான ஒரு ரோல் மாடலாக அவங்க எடுத்துக்கணும் அதுலிருந்து அவங்க வந்து அவங்களுக்குடிய உணர்வுகள் வெளிப்படுத்தணும் இந்த உணர்வுகள் வெளிப்படுத்தும்பொழுது அவங்களுக்கு உண்டான விஷயங்களெலாம் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும் அதனால் இங்கே வந்து மத பிரச்சனை சமூக பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் அதிகமாக இல்லை அப்படி இருந்தாலுமே ஒரு சில இடத்துல இருந்தாலும் அதில் இங்கே எதுவும் தெரியப்படுத்துறதெலாம் இல்லை இது யாருக்கும் எதுவும் அதை பற்றியெல்லாம் தெரியிறதில்லை சமூகத்தில் மேல் அக்கறை இருந்துச்சினால் அவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க அந்த விழிப்புணர்வு மக்கள் வந்து எப்பொழுதும் தன்னோடய முன்னேற்றத்துக்காக ப முன்னோக்கியே செல்வாங்க அந்த முன்னோக்கி செல்லும்பொழுது அவங்களோடைய சமூகமும் அவங்கள முன்னோக்கி சென்றுகிட்டுதான் இருக்குது ஆனால் இதில் ஒரு சிலர் அதை வந்து தப்பான துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டிருக்குறாங்க அந்த தப்பான துஷ்பிரயோகம் பண்றவங்களை அது சரியாக என்ன கண்டுபிடிச்சு நம்ம அவங்ககிட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு நாம சொல்கிறோம் அதுவே மத போதனைகள் வந்து உள்ளூர் கலாச்சாரத்தை பாதிக்கிது அப்படிங்கறது நம்ப முடியல அப்படியே நீங்கள் வந்து உள்ளூர் கலாச்சாரத்தை பாதிக்கிதுன்னு ஒரு சிலர் சொன்னாங்கன்னால் அவங்க தனக்குள்ளே ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மைலிருந்து விடுபட்டு

இந்த வல்லரசில் நாமளும் இணைஞ்சு எந்த வகையான மக்களும் அதை நோக்கி பயன்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல உள்ளூரில் சமூக கலாச்சாரம் பாதிக்கிறமாதிரி யாரும் மத போதனைகள் செய்யறதில்லைங்கறதுதான் என்னோடய தாழ்மையான கருத்தும் கூட சமூகம் எப்பொழுதும் வெற்றி நடை போட்டுக் கொண்டே இருக்கிறது அனைத்து வகையான சமூக மக்களும் எங்கள் அனைவருமே வெற்றிநடையாகதான் இருக்கிறாங்க இங்கே வந்து மதம் வந்து அவங்கள எந்த விதத்திலியும் தொந்தரவு செய்யறதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிலாம்